புகைப்படம் எடுப்போம் காட்டுக்கு போனால் விலங்குங்கள் யானை புலி சிங்கம் அழகாக இருக்க விலங்கு பட ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லை ப அப்லோட் பண்ணுவோம் ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி இதெலயெல்லாம் புகைப்படம் போடுவோம் டூர் எங்கேயாச்சி போனால் செடி அழகான செடி பூக்கள் அந்த மாதிரி சோசியல் போடுவோம்